எங்கள் தோட்டத்தில் என்ன சார் நாங்கள் வைக்கிறோம் பூஞ்செடி மல்லிகைப்பூ டிசம்பர் பூ இப்படி பலவித பூக்கள்லாம் தோட்டத்தில் வச்சி அது தோட்டங்கள்லாம் ஒரு பக்கத்தில் பல பூச்செடிகலாளாம் டிசம்பர் பூ தோ மல்லிகைப்பூ கனகாம்பரம் இப்படி பலவித பூக்களெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு ஒரு பக்கமாக வைப்போம் அப்புறம் மரங்களெல்லாம் அங்கேங்க சுத்தீரி அதை நல்லா அழகாக வச்சு வச்சுருக்குறோம் இதனால் சொல்கிறதுக்கு மரங்களெல்லாம் பலவித மரங்களெல்லாம் வச்சு வளர்த்து வளர்க்கும் படி செய்வோம் எங்கள் தோட்டத்துக்குள்ளே இந்தமாதிரி பூக்களெல்லாம் வச்சுருக்குறோம்